பயணத்தின்போது நான் வந்து நிறைய பஸ் ட்ராவலிங் தான் பண்ணுவேன் இந்தமாதிரி சென்னையில் போனப்போது என்னோடய நண்பன் ஒருத்தன் இருந்தான் முகேஷ்ன்னு ஒருத்தன் அவனோடு சேர்ந்துதான் எப்போதுமே நான் வெளியில் போவேன் அதேமாதிரி என்னோடய ஃபேமிலியோடையும் ஊருக்கு எங்கேயாச்சும் போகணுன்னால் ஃபேமிலியோடு பஸ்லியும் போவேன் ட்ரெயின்லேயும் போவேன் பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிற அனுபவம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னால் நிறைய இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த ட்ரைனோடய சத்தத்தை கேட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதோடய ஃபீல் வந்து தனி பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதேமாதிரி ஃபிரெண்ட்ஸோடு சுற்றுறதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பஸ்ஸில் போனப்போது நான் அவங்கக்கிட்ட நிறைய பேசிக்கிட்டு அந்தமாதிரி நிறைய ட்ராவலிங் தான் அந்தமாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங் அதுக்கப்றம் அங்கே போனதுக்கப்றம் என்னோடய நண்பன் இன்னொருத்தன் இருக்கான் லோகேஷ்ன்னு ஒருத்தன் நாங்கள் மூணு பேரும் சுற்றாத இடமே இல்லை சுற்றாத போகாத இடமே இல்லை ப்ளேஸும் இல்லை நாங்கள் அவன் பைக்கு வச்சுருப்பான் பைக்கில் போகிறது இன்னும் தனி ஃபீலை கொடுக்கும் அதுவந்து தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது அந்த பைக்கில் போகிற ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே ஈடுக்கொடுக்கவே முடியாது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு வந்து ஸ்பெஷலாக சொல்லப்போனால் ட்ரெயினில் போகிறதும் பைக்கில் போகிற எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் பைக்கில் போகும்போது ஒவ்வொருத்தங்கள நக்கலடிச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போகிற அந்த ஃபீல்லாம் தனியாக இருக்கும் அதுவும் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்தா வேற லெவலில் இருக்கும் என் ஃபிரெண்ட் முகேஷும் லோகேஷ் அப்றம் நான் மூணு பேரும் நிறைய விஷயம் பைக்கில் சுற்றியும் பார்த்திருக்கோம் அதேமாதிரி பஸ்ஸில் வந்தும் முகேஷ் நானும் ரெண்டு பேரும் நிறையவே ட்ராவல் பண்ணியிருக்கோம்